எனக்கு வேலையில் பிடிக்காத வேலையே அந்த துணி துவைக்கிற வேலைதான் ஏனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்காது ஏனால் என் ட்ரெஸ்ஸு ரொம்ப அழுக்கா இருக்கும் எங்கள் அம்மா வந்து திட்டிகிட்டே தொவப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து சர்ஃப் எக்ஸல் பவுட்ரு போட்டு நல்லா ஊறவச்சுட்டு மறுநாள் வந்து அதை வந்து ப கேரளாவில் ஒரு ஆயி ஒரு ஆயில் சோப்புன்னு சொல்வாங்க அது கெமிக்கல் கடையில்தான் கிடைக்கும் அந்த கெ அந்த அந்த சோப்பை போட்டு நல்லா தேய்ச்சி தொவைப்பாங்க மழை காலத்து வெயி வெயில் காலத்திலலாம் வந்து மேலே கொடியில போட்டிருப்போம் மழை காலத்துலெலாம் ட்ரையரில் போட்டு அதுக்கப்புறம் வெயி மாடியில் போடுவோம் அது கொஞ்சம் நேரத்தில் காய்ஞ்சிரும் இருந்தாலும் மழை காலத்தில் ட்ரையரில் போட்டு காய்ஞ்சாலும் வெயில் அடிக்காதில்லையா அதனால ஒருமாதிரி ஒருமாரி ஸ்மல் வரும் அந்த நாற்றத்துக்கு வந்து கம்ஃபோர்ட் அப்படிங்கிறத போடுவாங்க இல்லைன்னா வாஷிங் மிஷினில் போடணுன்னா வாஷிங் மிஷின் லிக்யூடு இருக்கும் அதிலையும் நாங்கள் போட்டுப்போம் அந்த துணியை வந்து துவைக்கம்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜீன்ஸ் பேண்ட்டு ஷேர்ட்டு லெகின்லாம் எனக்கு லெகினெலாம் புழிஞ்சாலாம் பிடிக்காது இப்போ நம்ம ட்ரையரில் போட்ணும்னா ஓரளவுதான் போடலாம் அந்த லெகின்னு டிஷேர்ட்லாம் போட்டால் ஒருமாதிரி இழுத்துட்டு வந்துடும் மோஸ்ட்லி பனியன் க்ளாத்தில் வந்து இதில் போடக்கூடாது ஏனால் அது ஒருமாதிரி இழுத்துட்டு வந்துடும் இழுத்துகிட்டு வந்தால் அசிங்கமாக இருக்குமில்லையா நம்ம எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் இந்தமாதிரி இழுத்துட்டு வந்தால் நல்லாவே இருக்காது இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரேமாதிரியே இருக்கணும் வெயிலில் போடாமல் இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப வெயிலில் போட்டாலும் கலர் மாறிடும் அந்த ப்ளூ கலரு கருநீலம் அப்புறமே வந்து வைலட் கலரு க்ரீன் கலரெலாம் மாறிடும் கலரு மோஸ்ட்லி கருப்பு கலரே மாறிவிடும் இந்த வெயில் நேரத்தில் கருப்பு கலரே போடக்கூடாது ஏனால் அந்த கருப்பு கலர் வந்து டக்குன்னு அப்சர்வ் பண்ணும் அந்த அதனாலே நம்ம வந்து டேன் ஆகும் நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து என்னமாரி துணி யூஸ் பண்ணணுன்னால் பருத்தி ஆடை இருக்குது தெரியுமா அந்தமாதிரி துணிதான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ அந்தமாதிரி உப உபயோகப்படுத்தினாதான் நம்ம தோலில் வந்து எந்த விதமான நோய்களும் வராது இல்லேன்னா நோய்கள் வரும் இப்போ வந்து நம்ம துணி வந்து எப்படி துவைக்கணும் அப்படிங்குற முறைதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணியை அழுக்குத்துணியெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்து ஒரு வாளியில் போட்டுக்கணும் அதுக்கான பவுட்ரு இல்லை லிக்யூடு இல்லைன்னா ஜெல் ஐட்டம்ஸ் ஏதாது போட்டு ஊற வச்சுக்கணும் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒரு ஆஃப்னார் இல்லைன்னா ஒன்னவருக்கு மேலே ஊற வச்சுட்டு அதை எடுத்து நல்லா அடிச்சு துவைக்கணும் இந்த சலவை செய்கிறவங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா வெள்ளை துணியெல்லாம் எப்படி சலவை செய்வாங்கன்னு அதெலாமும் வந்து எங்கள் வீட்டில் செஞ்சுருக்காங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து மீன் மார்க்டெல வேலை பார்க்கறனால அதில் வந்து அழுக்கு அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி அவங்க வெள்ளை பனியன் கைலிதான் கட்டுவாங்க அந்த கைலியெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் அதுக்கு வந்து என்னென்ன அந்த சலவை செய்யுறதுக்கு வந்து வாஸிங் சோடா ப்ளீச்சி எப்போவுமே வந்து நிறையா ஒருமாதிரி கருநீலம் அப்படிங்குற ஒரு கல்லெலாம் இருக்கும் அதெலாம் போட்டு நல்லா தொவைப்பாங்க மேக்ஸிமம் நம்ம ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டாலே பெ இதாகிடும் முன்னாடி இருக்கிற காலத்தெலலாம் எங்கள் அம்மா வந்து ஆலாங்கிற ஒரு இது பயன்படுத்துவாங்க அது யூஸ் பண்ணிணா அந்த கறையெல்லாம் போயிடும் ஆனால் கலர் துணியில் போட்டால் வெள்ளை கலராக ஆயிடும் எல்லாமே அதுவும் நம்ம பார்த்து துவைக்கணும் ஒவ் துணி துவைக்கிற முறையிலையே ஒவ்வொரு துணியும் துவைக்கிற முறை இருக்கணும் நம்ம ஜீன்ஸ் பேண்டெலாம் அதிகமாக துவைக்க மாட்டுது ஜீன்ஸ் பேண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னால் அதிகப்படியான தண்ணி குடிக்கும் அப்டின்னு சொல்கிறாங்க ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு இது பண்ணுறதுக்கு பன்னெரெண்டு லிட்ரு தண்ணி தேவைப்படுதுங்குறாங்க சில இதுலெலாம் விரும்ப மாட்றாங்க ஆனால் தமில்நாட்டில் மட்டும்தான் அதிகமான ஜீன்ஸ் விற்பனை செய்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள்தான் அதிகமான ஜீன்ஸ் வந்து விற்பனை செய்கிறாங்க விற்பனை செய்றதில் என்ன செய்கிறாங்க தண்ணி வேஸ்ட்டாகுது அதனாலதான் வந்து இந்த சைடு தள்ளி விட்றாங்க அந்த சைடு இருக்கிற மக்களெலாம் வந்து காட்டன்ஸ்தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த காட்டன்ஸ் அலசுறத்துக்கு வந்து அவ்வளவாக தண்ணி தேவைப்படாது நம்ம துணி துவைக்கிற முறையும் இருக்குது இப்போ மேட்டெலாம் அடிச்சு தொவச்சால்தான் நார் நாராக பிஞ்சிடும் அதை எடுத்து அலசிதான் போடணும் இதேமாதிரிதான் காட்டன் துணியெலாம் நம்ம துவைக்கலாம் இருந்தாலும் ஜீன்ஸெலாம் நமக்கு துவைக்க முடியாது அப்படி துவைச்சாலும் இது ஆகும் பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும் இல்லை டிஷேர்ட்லாம் இழுத்து புழியலாம் முடியாது அப்படி புழி சும்மா நனைச்சி காய போடலாம் ஒழிய புழிஞ்சா அதோட நீட் தன்மையெலாம் இதாகிடும் இதுதான் நம்ம துணி துவைக்கிற முறை மெத்தேடு அப்டின்னு சொல்கிறோம்